ஹலோ நான் தஞ்சாவூரிலேருந்து வரறேங்க அப்படிங்களா ட்ரெயின் வந்து இங்கே இன்ஜின் ஃபால்ட்டாகிடுச்சிங்க அதனால் தான் ஒரு அரை மணி நேரம் நிற்பாட்டி வச்சுட்டாங்க அதனால் அப்புறம் வந்து மறுபடியும் இன்ஜினை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் மாற்று இன்ஜின் வந்தது வேறு இன்ஜின் கொண்டு வந்து மறுபடியும் மாத் மாற்றி விட்டு அதை எடுக்கிறக்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க அதனால் தான் ட்ரெயின் வர்றதுக்கு லேட்டு மயிலாடுதுறைக்கு அப்படிங்களா வேறு ட்ரைனு அந்த ஊருக்கு இல்லைங்க இந்த ஒரு ட்ரைன் மட்டும்தான் இருக்குது இந்த இன்ஜின் ஃபால்டானதனால்தான் ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்ததுங்க ஆமாங்க முதல்ல வந்ததனால் கொஞ்சம் இடம் இதாக இருக்குது இன்னும் நம்ம இங்கேருந்து இன்னும் போகிறதுக்கு எப்படினாலும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா தான் ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக தான் போவாங்க இந்த டைமுக்கு போகாதுங்க அவங்க அதுதான் அரை மணி நேரம் உங்களுக்கு இன்ஜின் ஃபால்ட்டாகி ட்ரெயின் லேட்டாக வந்துச்சுல்ல அதனால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இதாகதான் போவோம் லேட்டாக தான் போவாங்க ஆ

ஆமாங்க சரிங்க போயிடலாங்க அதுதான் அவங்க எடுத்துதான் வண்டி வந்துச்சுல்லங்க கொஞ்சம் சீக்கிர இல்லை நேரத்துலேயே போய்விடுவாங்க ஓகேங்க